அந்தக் காலகட்டங்கள்ல வந்து பேசுகிற மொழியை பார்த்தோன்னாலே நமக்குப் புரியாது ஏன்னா தூய தமிழுங்கிறது அந்தக் காலகட்ட மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கள் ஆனால் அப்படியே காலம் மருவ மருவ தமிழ் மொழியும் மருவி ஆர ஆரம்பிட்டுருச்சு ஆங்கிலேயே மொழிக் கல்வியை ங்கிறது நுழைய ஆரமிக்குது அந்த ஆங்கில வழிக்கல்வி நுழைய ஆரமிச்சதனால தமிழ்மொழியோட தமிழ்மொழி அப்படிங்கிற அதே குறைஞ்சிவே விட்டு அதனால தமிழ்மொழியோட தாக்கங்கிறது மிக மிகக் குறைந்து கொண்டே வருகிறது மா அந்தந்த மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள்கள் அவங்களுக்கு தகுந்தமாதிரி பேசிக்கிறதனால தமிழ் மருவி மருவி இப்போது வ அனைத்திலுமே ஆங்கிலம் ஆங்கிலம் கல்வி கல்வியிலும் ஆங்கிலம் பேச்சிலும் ஆங்கிலம் ஆங்கிலத்தோடைய பயன்பாடுகள் அதிகமாக அதிகமாக தமிழ்மொழியானது குறைந்து கொண்டே வந்து வருகின்றது அதனால தமிழ்மொழியை பற்றி விழிப்புணர்வுகள மக்கள்களிடைய ஏற்படுத்தணும் ஆங்கில வழி வந்து அத்தியாவசியமாக அதிகமாகப் பயன்படுவதனால தமிழ் மொழி பேசுகிறது ரொம்பவே குறஞ்சிக்கிட்டு அக்கா அந்தக் காலத்தில் மூவீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே இவ் மூவீஸ் நியூஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாமே தூயதமிழ் வாரத்தைகளாகவே இருக்கும் ஆனால் இப்பொழுது ஆங்கிலம் த அவ் எல்லா ஊடகத்திலுமே ஆங்கிலம் வந்து அதிக அளவில் பரவ ஆரம்பிச்சுவிட்டது ஆங்கிலத்தோட பயன்பாடுங்கிறது அதிகமாயிடுச்சு தமிழ்மொழியோட வளர்ச்சி மிகவும் குறைந்துவிட்டது அதுமட்டும் இல்லாமல் பெரிய எல்லா டெலிவிஷன்கள் ஊ ஊடகங்கள் ரேடியோ இதெல்லாம் பார்த்தோன்னாலே அந்தக் காலத்தில் தமிழ்மொழியோட சிறப்பு அவ் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் நமக்குப் புரியாது இந்தக் காலக்கட்டங்கள்ல ஏன்னா நம்மதான் தமிழே மருவி மருவி வேற மொழிகளாக மாத்திகிட்டோம் தமிழ்மொழியோட இருப்புங்கிறது மக்களிடம் ரொம்பவே குறைந்துவிட்டது அதனால் தமிழ்மொழி முதன்முதல்ல தோன்றின மொழி ங்கிறது தமிழ்மொழிதான் அந்தத் தமிழ்மொழியைப் பற்றி விழிப்புணர்வுகளை மக்கள்கிட்ட அதிகமாக கொண்டுபோய் சேர்க்கணும் எந்த மொழி வந்தாலும் தமிழ்மொழி முதன்மொழி அதனால் தமிழ்மொழியை வந்து நம்ம மறக்கக் கூடாது